கிருஷ்ணகிரிலேருந்து வாடகை வீட்டில இருக்கிறோங்க வாடகை வீட்டில ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு மாற்றம் கொஞ்சம் முதல்லலாம் கிருஷ்ணகிரியில வந்து வாடகை வீடுன்னாவே மூணாயரூபான்ற அ அவ்வா அப்படின்ற இடம் வந்து இப்போ வந்து பத்தாயரூபா ஆயிடுச்சு பதினஞ்சாயரூபா ஒரு இடத்துக்கு வீடு வசதி ரொம்ப வசதியாக இருந்தால் பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க ஏழாயிரம் வாடகை இப்படியெல்லாம் இருக்குது நிறையா கிருஷ்ணகிரியில நிறையா இந்தமாதிரி இருக்குது சொந்தமாக வீடு கட்டுறவங்க கஷ்டப்பட்டு இப்போ இந்த வீட்டுக்கு இது தேவைப்படுதுனால் அலமாரி இந்த செல்ஃபு சிலாப்பு இதெல்லாம் வச்சி செய்கிறது ரொம்ப கடினமானதா இருந்தாலும் கிருஷ்ணகிரியில பொறுத்த வரைக்கும் வீடுன்றது அதிகமாக இல்லாமல் இருந்தது இப்போ நிறையா வீடாயிடுச்சு எங்கே பார்த்தாலும் காடா கொல்லை எல்லாம் இருந்ததெல்லாம் வீடாயிடுச்சு ஃபிளாட் போட்டு வீடாயிடுச்சு கொல்லை கா இப்போ நிலம் இப்போ இது பண்ணுற இடம் கூட ஃபிளாட்டு போட்டு விற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போது விவசாயம் பண்ணுறது கூட கம்மியாடிச்சு விவசாயம் இடம் ஃபிளாட் போட்டுட்டாங்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தால் நாளைக்கு ஒரு காலத்துக்கு விவசாயம்ன்றது பெரிய கஷ்டம் நடக்கும் ஆகுன்றது என்னோட அபிப்பிராயம்